இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கிராம கிராமபுரத்தில் இருக்க பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது யோசிக்கும் போது நகர்ப்புற பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படினா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போகாத மாதிரி தான் இருக்குது அது ஏன் அப்படினா கிராமப்புற வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கும் இது கிராமத்தில் இருந்துட்டு சிட்டில போய் இருந்து வாழ்கிறவய்ங்க வந்து அப்படியே மாடி மாறிடுறாங்க ஏன்னா அங்கே இருக்க ஸ்டைல்ஸ் ஃபுட்டு அவங்க உடை பாவனை எல்லாமே வந்து மாறிடுது அவங்களுக்கு நகர்புறத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து இங்கே கிராமப்புற பசங்களை மேரேஜ் பண்ணனும் கல்யாணம் பண்ணனும் அப்படினா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும் அவங்க டிரெஸ்ஸிங்காருக்கட்டும் அவங்க ஃபுட்டாருக்கட்டும் எல்லாமே வந்து வேர்ரி ஆகுது இவங்க வந்து கிராமப்புற பசங்கள் எப்படின்னா விவசாயம் அவங்க வீடு அந்த மாதிரி தோட்டம் தொறப்பு அந்த மாதிரி தான் இருப்பாங்கள் அவுங்களுக்கு வந்து செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படியே செட் ஆனாலும் ஓகே நம்ம பார்த்து அந்த பொண்ணுக்கும் நகர்புறத்தில் இருக்க பொண்ணுக்கும் கிராமப்புறத்தில் இருக்க பையனுக்கும் அப்படியே பிடிச்சு கல்யாணம் பண்ணாலுமே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வாழ்ந்தால் மட்டுமே நல்லாருக்கும் லைஃப்